ஹலோ யார் பேசுகிறீங்க ஆமாம் டாக்டரு தான்மா நீங்கள் சரிம்மா சரிம்மா

எத்தனை நாளாகம்மா இப்படி இருக்குது உங்கள் வயது என்னம்மா எழுபது வயது ஆகுதா நல்லா சாப்பிட்றீங்களா ஆ நல்லா தூங்குறீங்களாமா ஃபஸ்ட்டு நல்லா தூங்குறீங்களா அப்படியா நல்லா தண்ணி குடிக்கணும்மா சரிங்களா நல்லா தண்ணி குடிக்கணும் நல்லா காய்கறிகள்லாம் சாப்பிடணும் அந்த வாய்வு உள்ள காய்கறி வாழைக்கா உருளக்கிழங்கு சாப்பிடாதிங்க அவாய்ட் பண்ணிடுங்க நல்லா காய்கறி சாப்பிடுங்க கேரட்டு பீட்ருட்டு கேரட்டு பீட்ருட்டு எல்லாம் ஜூஸ் போட்டு அப்போ அப்போ குடிங்கம்மா ஆ சரிங்களா ஆ ஓகே அது வந்து நீங்கள் எதுக்கும் நாளைக்கு என்னை வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும் ஸ்கேன் எடுத்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்ல முடியும் சரிங்களா நீங்கள் நீங்கள் டிவி ஃபோனெல்லாம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கங்க சேரிங்களா அப்படின்னா நைட்டுலாம் நல்லா தூங்க முடியும் ஆஹான் பார்க்க கூடாதும்மா அது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இன்னொரு கால் மணிநேரம் பாருங்கள் ரொம்பலாம் பார்க்காதிங்க வயசாயிடுச்சி இப்போது வயசாயிடுச்சி இல்லையா ஆ அது நம்ம நம்ம உடல நம்ம தான் நல்லா பாத்துக்குணும் நல்லா தண்ணி குடிக்கணும் நல்லா சாப்பிடணும் காய்கறிகள் ஃப்ரூட்ஸு எல்லாம் நல்லா சாப்பிடணும் சரிங்களா நாளைக்கு வந்து என்னை பாருங்கள் நான் நாளைக்கு நாளைக்கு வந்து என்னை பாருங்கம்மா சரிங்களா நாளைக்கு பாருங்கள் நான் உங்களை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன எந்த மாதிரி மருந்து கொடுக்கணுமோ அது நாங்களே கொடுப்போம் உங்களுக்கு சரிங்களா ஆ சரி ஆ சரிம்மா சரி